எலெக்ட்ரீஷியனா சார் சார் ரம்யான்றவங்க உங்கள் நம்பர் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்கியிருக்கோம் அதுக்கு ஸ்டெப்லைசர் போடணும் உங்களால் முடியுமா ஓகே சார் நான் வந்து ரெண்டுத்துக்கும் போடலானு நெனைச்சிகிட்டேன் அதனால் கேட்டேன் சார் ஒன்னுத்துக்கு மட்டும் தான் போட முடியுமா ஷோரூமில் வந்து போட தேவயில்ல அப்படினு சொன்னாங்க சார் ஓகே சார் டபுள் டோர் சார் ஃபைவ் ஸ்டாரு எல்ஜி கம்பெனி ஓகே சார் நாங்கள் அணிலாடி சார் ஆமாங்க சார் அப்பப்போ கரண்ட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி தான் வரும் ஓகே சார் அந்த ஸ்டெப்லைசர் நீங்களே வைச்சிருக்கிங்களா சார் சரி கம்பெனி என்னா உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி எதுனா இருக்கா சார் கம்பெனி நேம் சொல்லுங்க

ஓகே சார் பைசா எவ்வளோ இருக்கும் சார் உங்கள் நேம் எதுனா சொன்னால் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா ஓகே சார் சரி நான் இன்னைக்கு போய்ட்டு வாங்கின்னு வந்துட்றேன் நீங்கள் நாளைக்கு வந்து போட்டு விட்றிங்களா சார் ஒரு பதினோரு மணிக்கு வந்தால் போதும் சார் ஓகே சார் அப்போ நீங்கள் ஒரு மூணு மணிக்கு வந்துடுங்க ம் ஓகே சார் தேங்க்யூ சார்